ஆமாம் மென்செட் தான் சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆ வாங்கிக்கலாம் என்ன என்ன மாடலில் எதிர்பார்க்குறீங்க

ஆ ஓகேங்க சார் எல்லா மால்லையும் இருக்குது கிடைக்கும் ஒரு ஷர்ட்டோடய வெலை நூறுரூபாய் ஆமாம் ஒரு ஷர்ட்டோடய வெலை முந்நூறுரூபாய் இது கும்பலா பல்க்காக எடுக்கிற மாதிரினா அதில் கொஞ்சம் நாங்கள் ரேட் கம்மி பண்ணி கொடுப்போம் ஆ முந்நூறு ரூபாய்ன்னா அதில் ஒரு செட்டு எப்படியும் நீங்கள் இருபது இருபது பீஸ் எடுக்கிறீங்களா இருபது பீஸில் எவ்வளோ வருது ஆறாயிரம் வருது அதில் ஒரு ஆயிர்ரூபா கம்மி பண்ணி கொடுப்போம் அவ்வளோ தான் இல்லையே இன்னிலாம் இன்னும்லாம் கம்மி பண்ண முடியாது ஆல்ரெடி ஒரு ஷர்ட்டோடய வெலை முந்நூறுரூபான்னு சொல்லி தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்குறோம் இதில் அது இன்னும் எப்படி கம்மி பண்ணுறது ஆல்ரெடி கம்மி பண்ணி தான் விற்கிறோம் ஒரு ஷர்ட்டோடய வெலை முந்நூற்றம்பதுரூபா அதையே கம்மி பண்ணி தான் சரி முந்நூறூரூபாய்ன்னு சொல்லி கஸ்டமருக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு முந்நூறுரூபாய்னு சொல்லி விற்கிறோம் ரேட்டு முதல்ல ஒரு அதில் ஒரே ஒரு ஒரு ஆயிர்ரூபா கம்மி பண்ணுறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலேலாம் கம்மி பண்ண முடியாது புரியுது இருபது பீஸ் சேல்ஸ்ஸால் சேல்ஸ் ஆனாலும் நீங்கள் இவ்வளோ ரேட்டு சொல்றீங்களே இவ்வளோ ரேட்டு எங்களுக்கு பட்ஜெக்ட்டுக்கு செட்டாகாதே எங்களுக்கும் கொஞ்சம் பட்ஜெட் செட்டாகணும் அந்த மாதிரி கேளுங்களேன் எல்லா தடவை சொன்னேன் ஷர்ட்டோடய வெலை முந்நூற்றம்பதுரூபா சரி கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கொசரம் சரி முந்நூறுரூபாய் ரேட்டு ஓகே முந்நூறுரூபாய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ நாங்களும் இருக்கிறவங்களுக்கெலாம் காசு கொடுக்கணுமா இல்லையா

இல்லையே இன்றைக்கி கொஞ்சம் நாள் சென்ட் பண்ணுறதுக்கு ஆகாதே டிஸ்கவுண்ட் அதில் டிஸ்கவுண்ட் போட்டு தான் முந்நூறுரூபாய்ன்னு சொல்லி இது பண்ணுறோம் அப்புறம் இதுலையும் கம்மி பண்ணிணா எப்படி கம்மி பண்ணுறது சைஸ்ஸா உங்களுக்கு என்ன சைஸ் சொன்னீங்க எம் சைஸ்ஸு எல் சைஸ்ஸு டபுள் எக்ஸெல் எல்லா சைஸ்ஸுமே இருக்குது ஆ சரிங்க